அதாவது கார்த்திகை மாதம்லாம் எங்கிணறு இறைக்கும் சித்திரை வைகாசி எல்லாம் தண்ணி இருக்காது அதுக்கேத்தமாதிரி ஒரு ஒரு நாலு பாத்தி மூணு பாத்தி தான் பாயும் அது அந்த வ விவசாயத்தில் வந்து எல்லாருக்கும் லோனு கொடுப்பாங்க ஆனால் நான் வாங்கறதில்லை கடனாக தள்ளுபடி ஆறு மாதத்துக்கு ஒரு தரோம் வட்டியில்லாத கடன் அது தள்ளுபடி பண்ணுவாங்க வந்து அசல் வட்டியில்லாத அசலை கட்டிவிடனும் நம்ப அதற்கெல்லாம் போகறது கிடையாது தண்ணி நமக்கு சித்திரை வைகாசியில ரொம்ப கிணறு கெடைக்காது என்ன ஒரு சும்மா நாலு பாத்தி மூணு பாத்தி தான் பாயும் மய காலத்துலத்தில் ஓரளவு இறச்சிக்கும் வச்ச பயிர் நஷ்டம் இல்லாத போடுவோம் அதேமாதிரி ஆளுபாளுங்களை வந்து ஆளுங்களை வச்சால் ஏறுங்க ஏறு ஓட்டுரதுக்கு மாடு ஏறு மாடே கிடையாது இப்போ ட்ராக்டரு வச்சால்தான் நம மணிக்கு ஆயிர்த்தி இரநூறுபா கேட்கறான் மூணு நேரம் ஓட்டுனோம்னா மூவாயிரத்து அறுநூறூபா ஒரு பயிருக்கு பயிர் நாம ஒரு பயிர் ஓட்டி மாசல்லு போட்டு எடுக்குறேண்டான்னா ஒரு பாஞ்சாயிரரூபா இருபதனாயிரபா ஆயிப்புடும் ஒரு ஏக்கராவுக்கு செலவு பயிரில் ஒன்றும் விவசாயத்தில் அவ்வளோ இல்லை தண்ணி உள்ள கிணரா இருந்தால் விவசாயம் ஏறக்குறைய எதோ பாடுபடுரோமே கோசம் எதோ மாட்டுக்கு தீனி ரொம்ப எல்லாம் லாபம் பார்க்க முடியாது விவசாயத்தில் சும்மா ஒரு ஆளுக்கு எதோ நிலனு வச்சிருந்தால் கெவுரம்மாக பயிர் வச்சிகின்னு கரம்பா விடக்கூடாது கௌர்மாக பயிர் வைக்கணுன்னா வைக்கலாம் எவ்வளோ பேர் இன்னும் பயிர் வைக்கிறதே கிடயாது எல்லாம் விவசாயத்தில் ஒன்றும் கட்டுப்படியாவலன்னு எதோ நம்ப இதுக்குன்னு நிலத்த வச்சிக்கின்னு எதோ அரைகொற பயிறு வச்சிகின்னு கிறோம் வெய்ய காலத்தில் அதான் நம்மளுது கிணறு இறைக்காது ஏறுமாடும் இல்லை ட்ராக்டர் வச்சு ஓட்டுனாதான் ஒன்றும் விவசாயத்தில் ஒன்றும் அவ்வளவா லாபம் சொல்கிற மாதிரி லாபம் கிடையாது தண்ணி உள்ள கிணறா இருந்தால் ஏறக்குறைய வச்ச பயிருக்கு எதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்தான் லாபம் கிடைக்கும் கரும்பு வெட்னாக்க பாதிக்கு பாதி செலவு கரும்பு பயிர் வச்சு வெட்டுனமுன்னா ரெண்டு லட்சம் ஆகுதுன்னா ஒரு லட்சம் கூலிகாரனுக்கு ஒரு லட்சம் தான் நமக்கு வரும் அதில் ஒன்றும் ப்ரயோஜனம் இல்லை எதோ பயிர் வச்சமா வெட்டுனமா அறுவடை பண்ணமா அது தான் கெவுரவத்துக்குதான் பயிர் மற்றபடி ஒன்றும் அதில் ஒன்றும் லாபம் பார்க்ற மாதிரி எதுவும் இருக்காது தண்ணி உள்ள கிணறுங்களாந்தா ஏறக்குறைய அவன் ஒரு பத்து ஏகராக வச்சுகிறாண்டான்னா அவனக்கு ஏறக்குறைய கொஞ்சம் கரும்பு வெட்னான்னா அவனுக்கு கொஞ்சம் லாபம் நமக்கு எல்லாம் அந்தமாதிரி ஒன்றும் அவ்வளோவா ரொம்ப கிடையது